வண்டி ஓட்டும் போது நான் வந்து என்னோட பாதுகாப்புக்கு வந்து ஹெல்மெட் போடுவேன் அப்புறம் கை கிளவுஸ் ஷூ போடுவேன் முக்கியமாக ஏன்னா இது வந்து கீழே விழுந்தா கூட நமக்கு ஏதும் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக என்னோடைய பாதுகாப்புக்காக நான் வந்து இதெல்லாம் போடுவேன்